இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்துலலாம் வந்து வந்து இந்த வன்முறை எல்லாம் தடுக்கிறத்துக்கு என்ன சட்டம் போட்டுகிறாங்கனா ஊரில் வந்து இதுமாதிரி நீங்கள் வந்து விளையாடி வந்து எதுனா பிரச்சனை ஆச்சு சண்டையாச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த போட்டியே வந்து நடக்காது இப்போ ஃபுட்பால் டீமே நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த டீமே கேன்சல் பண்ணிவிடுவோம் இந்த கிரவுண்டில் வந்து நாங்கள் வந்து வேறு எதுனா வேறு எதுக்காகன்னா யூஸ் பண்ணிப்போமே தவிர இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நாங்கள் உங்களை விளையாடவே விடமாட்டோம் இதுக்கப்புறம் இதமாதிரி டோர்னமெண்ட்டு எல்லாம் நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரிலாம் சொல்லி இருக்குறாங்க ஊரில் சட்டம் ஒரு டையமு கேம் விளாடி போலீஸ் கேசு எல்லாம் ஆகி ரொ ரொ ஊர் தலைவர் எல்லாருமே போயிருக்குறாங்க அதனால அந்த மாதிரி சட்டத்தை போட்டுவிட்றாங்க என்னனா இதமாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் இந்தமாதிரி விளையாடி சண்டகிண்டை எதனா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்புறம் ஊரில் வந்து கிரவுண்டே பார்க்கமுடியாது விளையாடுறத்துக்கு நீங்கள் பார்க்கமுடியாது உங்களுக்கான கிரவுண்ட் வந்து நாங்கள் ஆக்கிரமிச்சிவிடுவோம் அதுக்கப்புறம் உங்களால் கிரவுண்டு இந்த ஃபுட்பாலே நீங்கள் மறந்துவிட வேண்டியது தான் இந்த ஊரில் வந்து இதுக்கப்புறம் இங்கே ஃபுட்பாலுங்கிறதே இங்கே நடக்காது அப்படின்டு சட்டத்தை போட்டுட்டாங்க ஊரில்